நெல் கரும்பு பருத்தி பயிறு உளுந்து இது எல்லாமே என்னன்னால் ஒரு வருடத்துல விளைவிக்கிறது ஜனவரி மாதத்துலேந்து மார்ச் மாதத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா நெல் வ எல்லாம் விளைவிப்பாங்க ஏன்னால் நெல்லில் மொத்தம் ரெண்டு ரகம் இருக்குது ஒன்று குறுவை இன்னொன்று சம்பா குறுவனுங்கிறது என்னன்னால் குறுகிய கால பயிர் அது என்னன்னால் மூணு மாதத்துக்குள்ளே விளஞ்சிரும் சம்பானுங்கிறதுன்னால் ஆறு மாதத்து பயிர் ஸோ அது ஆறு மாதம் வரைக்கும் விளையும் ஸோ இதுதான் இது இந்த கால இது ப்ரொசீஜரில் தான் விளைவிக்கிறாங்க ஜனவரிலேருந்து மார்ச்சுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னால் நெல் இந்த குறுகிய கால பயிருன்னு சொன்னேன ஸோ அதை விளைவிப்பாங்க அது எந்தமாரி காலநிலையில் இருக்கணுன்னால் லைட்டாக கூலிங்காக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் லேசாக மழை பெய்யணும் ஸோ இந்தமாரி பதத்தில் இருந்தால் தான் லைட்டாக கூலிங்காகவே இருக்கிற ஒரு ஈரப்பதத்தில் இருந்தால் தான் அந்தக் காலத்தில்அந்தப் பயிர் விளையும் அதுக்கப்புறம் மார்ச்சுலேருந்து நவம்பர் நவம்பர் இல்லை அக்டோபர் வரைக்கும் என்ன விளைவிப்பாங்கன்னா பருத்தி போடுவாங்க சில பே பருத்தி போடுவாங்க சில பேர் அப்படி என்னன்னால் கரும்பு அந்த டைமில் விளைவிப்பாங்க ஸோ கரும்பை பொருத்தளவு இந்த காலத்துலேருந்து இந்த காலம் தான் அப்படிங்கிற ப்ரொசீஜரே கிடையாது அது ஒரு வருடம் ஃபுல்லாகவே விளைவிப்பாங்க ஏன்னால் அது நவம்பர் மாதம் கிட்டத்தட்ட ஆரமித்தாங்கன்னா அது நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஜனவரி மாதம் பொங்கல் அந்த டைமில் ஓடும் சில பேர் என்னன்னால் மார்ச்சோடு விளைவிப்பாங்க மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இதேமாரி ப்ரொசீஜர்லாம் இருக்குது ஸோ ஒரு வருடம் ஃபுல்லாகவும் கூட விளைவிப்பாங்க கரும்பை ஏன்னால் அது வெட்டி வெட்டி முளைக்கிறது தான் ஒரு டைம் விளைவிச்சிட்டோன்னா அது திரும்பத் திரும்ப நடணும் திரும்பத் திரும்ப விதை விதைக்கணும் அப்படிலாம் கிடையாது அதை வெட்டி எடுத்துவிட்டோம் அப்புடின்னா திரும்ப நெக்ஸ்ட்டு இது திரும்ப அதுலேருந்தே வளரும் ஸோ அதனால் வந்து அது வந்து இயர் ஒரு ச பிரகாரம் தான் அதை வந்து என்னான்னால் விளைவிப்பாங்க அதே நெல் வந்து அப்படி கிடையாது மூணு மாதம் ஆறு மாதம் ஸோ அதேக்கு இந்த மார்ச் மாதத்துலேருந்தே அக்டோபர் மாதம் வரைக்கும் என்னன்னால் பருத்தி போடுவாங்க பருத்தி என்னான்னால் இந்தமாரி சுச்சுவேஷனில் இருக்கணும் அப்படின்னா பருத்தி வந்து வெய்யில் ஹெவியாக இருக்கணும் அப்போ தான் அது வந்து என்னான்னால் பருத்தி வெடித்து அதுலேருந்து பஞ்சு வரும் ஸோ அதுக்கு என்னன்னால் வெப்பம் அதிகமாக இருக்கணும் ஹீட்டில் இருக்கணும் தண்ணி வந்து அப்பப்போ வெச்சால் போதும் தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது அதனால் அது என்னான்னால் கோடைக் காலத்தில் அதை பயிரிடுவாங்க அதுக்கப்புறம் என்னன்னால் அதே கோடைக் காலத்திலேயே எள்ளு இருக்கில்ல எள்ளும் அந்த கோடைக் காலத்தில் விளைவிக்கலாம் ஏன்னால் எள்ளுக்குமே வறட்சியான பகுதி தான் வேணும் ரொம்ப ஈரம் அதலாம் தேவைல்ல அதனால் இந்த வற வறட்சியான பகுதியில் தான் நெல்லும் விளைவிப்பாங்க இதே இந்த மே மாசத்தில் ஒரு ரெண்டு மாதம் மட்டும் என்னால் பண்ணுவாங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் மட்டும் திடீர்னு பயறும் உளுந்தும் போடுவாங்க அதுவும் விளையிற சீசன் என்னான்னால் கோடைக் காலம் மட்டும் தான் ஏன்னால் அது வெய்யிலில் மட்டும் தான் பயறும் வெடித்து வரும் காய்ஞ்சி இப்போ உளுந்தும் பச்சையாக இருக்கிறது சர சரன்னு காயும் ஸோ எல்லாமே என்னான்னால் இது நாலுமே வெய்யில் காலத்தில் மட்டும் தான் வளரும் இதுக்கு தண்ணி வந்து அவ்வளோவா அதிகமாகலாம் தேவைப்படாது கொஞ்சம் கொஞ்சம் வெச்சால் போதும் ஒரு வாரத்துக்கு ஒன் டைம் தண்ணி வச்சாலே போதும் இதுக்குலாம் ஆனால் ஜனவரி மாதத்துலேந்து மார்ச் மாதம் வரைக்கும் உள்ள பயிர்கள் எல்லாமே தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் ஈரப்பதத்தோடையே இருக்கணும் அதுக்கப்புறம் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் என்னான்னால் அப்போது ஒரு காலக்கட்டத்தில் அது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் அறுவடை பண்ணுவாங்க அப்போ தான் அந்த சம்பா நெல் போடுவாங்க அந்த நெல் என்ன பண்ணுன்னால் ஆறு மாதம் வரைக்கும் விளையும் அது எப்படி இருக்குணுன்னால் மழை காலத்தில் தான் அது விளையும் அது மழை காலத்துக்கு அந்த பயிரை தான் போடுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த வ அந்த டைமில் மழை காலத்தில் எதுவுமே போடாமல் விட்ருவாங்க ச சும்மாவே கிடக்கட்டும் தரிசாகவே அப்படின்னுட்டு ஏன்னால் அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் வரும்போது தை மாதம் அதை உழுது அப்போதைக்கி நெல் விளைவிப்பாங்க ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னால் சாம்பானுங்கிற அந்த நெல்லையே அந்த ரகத்து நெல்லை அங்கேஅந்த டைமில் தான் விளைவிப்பாங்க ஏன்னால் அது ஒரு ஆறு மாதம் விளையும் ஸோ ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் அவங்க அறுவடை பார்ப்பாங்க ஸோ அந்த காலக்கட்டத்தில் பழுக்க ஆரமிச்சிடும் பழுத்தொடன்னே அறுவடை பார்ப்பாங்க ஸோ இதுதான் ஒரு வருடத்துல எங்கள் ஊரில் விளையிறது இது தான் இதை தாண்டி எக்ஸ்டா என்ன விளைவிப்பாங்க அப்புடின்னா சும்மா இந்த ஊடு பயிர்னு சொல்லிட்டு மஞ்சள் இந்த வரப்புலலாம் மஞ்சள் போடுவாங்க அது எப்போ போடுவாங்கன்னால் அக்டோபர் அந்த சீசனில் போடுவாங்க ஏன்னால் ஜனவரி மாதம் பொங்கலுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தது க வாழைத்தோப்பு இருக்கில்ல வாழ வாழை அதெல்லாம் பயிரிடுவாங்க அதெல்லாம் வாழைலாம் இயரு ரெண்டு வருடம் மூணு வருடம் அந்தமாரி கிடக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பயிரில் வருமா என்னான்னு தெரியல இந்த அதனால் அடுத்தது கரும்பு வந்து அதுமாரி இயர் ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி வேறே எதுவும் எங்கள் ஏரியாவில் விளைவிக்கறதில்ல